வாழ்கையில் விளையாட்டுன்றது ஒன்று முக்கியமானதுன்னா உடல் எக்ஸர்சைஸ் இல்லையா நம்ம ஓடி ஆடி விளையாடினா அது ஒரு விளையாட்டு தான் அதே நேரத்தில் விளையாட்டுக்கேற்ற முக்கியத்துவம் இல்லை இந்தியாவில் பொறுத்தவரையிலும் அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சவரையிலும் என்னென்னாக்கா விளையாட்டு பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தேவை அந்தப் பிள்ளைகள் வந்து விளையாடியே அவங்க ஒரு நாட்டினுடைய வெளி மாநிலத்தினுடைய ஈக்குவலா சரி பண்ணுறதுக்காக வேண்டி எதிர்பார்க்குறாங்க இல்லையா அதே நேரத்தில் நமக்கு கிடைக்கல இங்கே இந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கை பொறுத்தவரையிலும் நிறைய பிள்ளைகள் நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க ஏன்னா அவங்கள்லாம் வந்து இந்த விவசாயத்தை வந்து ரொம்ப ஏற்றுருக்கிறாங்க அந்த விவசாயத்தை பற்றி விவசாயத்தில் விளையாட்டு வந்து ஊக்குவிக்கணுன்றது தான் எங்களுக்கு விருப்பம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இல்லை நான் என்ன பொறுத்தவரையிலும் நானும் ஒரு ராணுவ வீரன் அப்படின்றது எக்ஸ் ராணுவ வீரன் அப்படிங்கும் போது எனக்கும் தெரிஞ்சவரையிலும் எனக்கு விளையாட்டு வந்து உடல் எக்ஸர்சைஸும் கூட கூட இந்த விளையாட்டும் மேக்சிமம் பாக்சிங் இப்போது எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமல மாவட்டம் பற்றி கிரிகெட்டும்ன்றது ஒரு விளையாட்டாக போச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் அதுக்கு முன்னாடிலனா பாக்ஸிங் கபடி இங்கே வாலிபால் இந்த கோர்ட்லாம் இருக்கே எங்கள் ஊரில் நான் பார்த்தவரையிலும் இங்கே இருக்குது அந்த விளையாட்டு கோர்ட்டுகள்ல நான் போய் பார்த்திருப்பேன் நான் பார்த்துட்டே விளையாட்றதை பற்றியும் பார்த்துட்டுருப்பேன் நானும் சில நேரத்தில் அதை பார்த்து விளையாடுவேன் ஆனால் இப்போ இல்லை அதை பற்றி ஊக்குவிக்கணும் பிள்ளைங்களுக்கு அது கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன பொறுத்த வரையிலும் அது கிடைக்கிறது அதுதான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுன்றது ஆசைப்படுறேன் அது கிடச்சா நல்லது